கல்வி துறைக்கு தொழில்நுட்பம் வந்து ஒரு பெரிய உதவியாக தான் இருக்குன்னு சொல்லணும் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கு அதாவது மாணவர்களுக்கு முன்னெல்லாம் விளக்கும்போது ஒரு பொருளை பற்றி சொன்னோம்னா அவங்களுக்கு அதை பற்றின அறிவு வந்து அந்தளவுக்கு தெரியாது ஆனால் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த பொருளை நேரிலே பாக்கிற மாதிரியும் ஒரு வசதி செஞ்சுக் கொடுக்கும்போது மாணவர்கள் விரைவாக கற்க ஆரம்பிக்கிறார்கள் மாணவர்கள் நேரடியாக கற்பதைக் காட்டிலும் மொபைல் ஃபோன்கள் இந்த யூடியூப் சேனல்ஸ் அப்பறம் லேப்டாப்ஸ் இந்த மாதிரி தொழில்நுட்ப உதவிகளோட மாணவர்கள் விரைவாக கற்க இந்த தொழில்நுட்பம் வந்து மிகவும் உதவிகரமாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் நிறைய இப்போ வந்துடுச்சு ஆன்லைன் கோர்ஸஸு ஆன்லைன் அட்மிஷன்ஸு மின் புத்தகங்கள் இபுக்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கு ஸோ இது மூலமாக வந்து இந்த தொழில்நுட்பக் தொழில்நுட்பம் மூலமாக கல்வித்துறையில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ஸோ கல்வித்துறைக்கு தொழில்நுட்பம் வந்து மிக உதவிகரமாக தான் இருக்குன்னு சொல்லலாம்